ஆ டாக்டர் நான் இங்கே கும்பகோணத்திலேருந்து பேசுகிறேன் ஆ அன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருந்தேன் பேர் திலகா கால் வலிக்காக வந்திருந்தேன் சார் ஃபார்ட்டி ஃபோ ஃபோர் சார் இப்போ ஒரு ஒரு வாரமாக அந்தமாதிரி இருக்குதுங்க சார் நேராகவாங்க சார் நேராகதான் அன்றைக்கி வந்தேன் சார் மாத்திர எழுதி கொடுத்துருந்தீங்க அதில் எனக்கு ஒன்றும் சரியா வரல ஆ அதெல்லாம் போகுதுங்க சார் சரிங்க சார்

ஆமாம் சார் போட்டுறேன் சார் ஃபிஃப்ட்டி போடுறேன் சார் சரிங்க சார் வரேன் சார் மண்டே அன்னைக்கு மண்டே அன்னைக்கு வரலாமாங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் வரோம் சார் தேங்க் யூ சார்